பொதுவாக பணம் சேமிக்கிறதுக்காக எல்லாேருமே வங்கியில் வந்து அக்கௌண்ட் வெச்சுருப்பாங்க நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வங்கியில் ஒரு அக்கௌண்ட்டு வெச்சுருந்தேன் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அந்த வங்கிக்கு போய் நான் வந்து பணம் செலுத்திவிட்டு வருவேன் ஒவ்வொரு மாதமும் போகும்போது அந்த வங்கியில் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சின ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த வாட்டியும் நான் அந்த வங்கிக்கு போயிருக்கும்போது அந்த வங்கியில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உடனே நான் உள்ளே போய் என்னோட செலானை எடுத்து அதை வந்து அதில் என்னோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அந்த மாரி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமாக நானும் போய் அந்த வரிசையில் நின்றேன் அந்த வரிசையில் கடைசியாக நின்றிட்ருந்தேன் அப்போ அந்த வரிசை வந்து எறும்பு போல் மெதுவாக ஊறிகிட்டே போச்சு கடைசியாக அந்த ஊழியர்கிட்டே நானும் போய் என்னோட செலானை கொடுத்தேன் அந்த ஊழியரும் என்னோட செலானை வாங்கிகிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் தேதி மட்டும் தப்பாக இருக்குது நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாரு சரின்ட்டு நானும் அந்த செலானை வாங்கிவிட்டு திருப்பி வந்து அந்த தேதியை சரி பண்ணிவிட்டு திருப்பி போனால் திருப்பியும் அதே பெரிய லைன் நின்றிச்சி நான் திரும்பியும் அந்த லைனில் கடைசியில் போய் நின்றேன் திரும்பியும் அந்த லைன் வந்து எறும்பு போல் மெதுவாக ஊறிகிட்டு போச்சு கடைசியாக போய் அந்த செலானை அந்த வங்கி ஊழியர்க்கிட்டே கொடுத்தேன் திரும்பியும் அந்த வங்கி ஊழியர் அந்த செலானை படித்து பார்த்துட்டு இதில் அக்கௌண்ட் நம்பர் வந்து தெளிவாக இல்லை நீங்கள் போய் கரெக்டாக எழுதிகிட்டு வாங்கன்னு கொடுத்துட்டாரு திரும்பியும் நான் அந்த செலானை வாங்கிகிட்டு போய் வேறு ஒரு செலானை எடுத்து எல்லாத்தையுமே சரியாக ஃபில் பண்ணிவிட்டு உடு திரும்பி போய் லைனில் நின்றேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அந்த லைனில் நின்றிருப்பேன் லைனும் திரும்பியும் எறும்பு போல் மெதுவாக தான் போச்சு நான் போய் அந்த வங்கி ஊழியர்கிட்டே என்னுடைய செலானை கொடுத்ததையும் திரும்பியும் அந்த செலானை வந்து அவர் வந்து சரி பார்த்துட்டு என்கிட்டே இருந்த அமௌண்ட்டை வாங்கி டெப்பாசிட் பண்ணுறக்கு அந்த மிஷினில் போட்டு செக் பண்ணிணாரு அதுக்கப்புறம் என்னோட பணத்தை வந்து என்னோட அக்கௌண்ட்டிலே டெப்பாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான ரசீதை வந்து நான் வாங்கிவிட்டேன் அப்புறம் வாங்கிவிட்டு வெளியே வந்துவிட்டேன் அவ்வளோ தான் இந்த மாதிரி பொதுவாக வங்கியில் நடப்பதுண்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த செலானில் எது தப்பு எது சரி அப்படின்ட்டு ஒரே த ஒரே வாட்டியாக அதை வந்து பார்த்து சொல்கிறதில்ல ஒவ்வொரு வாட்டி கொண்டு போகும்போது ஏதாச்சும் ஒரு தவறு இருக்குது தவறு இருக்குதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துறாங்க அதை ஒரே முறையாக பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா வந்து எனக்கு நேரம் வந்து வீணாகிருக்காது இந்த மாதிரி மக்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி வங்கியில் வந்து நீண்ட நேரம் வந்து வரிசையில் நின்று ரொம்ப நேரத்தை வந்து வீணாக்கிறாங்க அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கி ஊழியர்கள் எல்லாமே வந்து நம்ம எது கேட்டாலும் வந்து முறையான பதில் வந்து சொல்கிறதில்ல ஏதோ சுற்றி வளைச்சி ஏதாச்சும் ஒரு பதில் தெரியாததெலாம் பார்த்து சொல்கிறாங்க அத நம்ம புரிஞ்சிக்கிறக்கே வந்து அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது அதுக்கப்புறமா அதை புரிஞ்சுட்டு நம்ம அதை செயல்படுத்தி நம்மளோட பணத்தை வந்து நம்மளோட வங்கி கணக்கில் போட்டுகிட்டு வரக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிருது அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கிக்குள்ளே போகும்போது இந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப பத்திரமாக வெச்சுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம மறந்தாப்பில் எங்கேயாச்சும் வெச்சுட்டோம்னா அதை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை தேடி கண்டுப்பிடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆகிருது சரி இந்த மாதிரி வங்கியில் வந்து நான் நிறையா சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாமே மாட்டியிருக்கேன் அதில் இதுவும் ஒன்று அது மாதிரி ஒரு நாள் வந்து நான் வங்கிக்கு போகும்போது என்னுடைய வீட்டு சாவி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பணம் போடுறக்காக செலான் எழுதும்போது என் வீட்டு சாவியை மறந்து எங்கேயோ வெச்சுட்டேன் உடனே அங்கே இருக்க வங்கி ஊழியர்க்கிட்டே நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி வீட்டு சாவி கொண்டுட்டு வந்தேன் எங்கேயோ வெச்சுட்டேன் எனக்கு உதவி பண்ணுங்க தேடுறக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த வங்கி ஊழியர் வந்து அது உங்களோட தவறு நீங்கள் தான் வந்து தேடி கண்டுப்பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டாரு இந்த மாதிரி வங்கி ஊழியர்கள் எல்லாமே வந்து வங்கியில் கணக்கு வெச்சுருக்கவுங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகளெலாம் எதுவுமே செய்ய மாட்டிக்கிறாங்க அவங்க உண்டு அவங்க வேலையுண்டு அதோடையே இருந்துக்கிறாங்க இந்த மாதிரி வங்கி ஊழியர்கள் எல்லாமே வங்கிக்கு வரவங்களுக்கு வந்து உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட குறைகளை கேட்டு அதை உடனே வந்து சரி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீணாக லைனில் வெயிட் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறையா கவுண்டர்கள் போட்டு ரொம்ப நேரம் வரிசையில் நிற்க வைக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படி தவிர்த்தால் மக்களும் வந்து அதிகமாக வந்து வங்கியில் போய் பணத்தை போடுறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நன்றி